ஆமாம் மேடம் இது கல்லூர் மகாராஜா டெக்ஸ்டைல்ஸ் மேடம் சிவகங்கை டிஸ்ட்ரிக்கு

மேனேஜருங்களா மேடம் சரிங்க மேடம் சரி நான் புது சேல்ஸ் மேன் மேடம் நான் சார்கிட்ட கேட்டுக்குறேன் மேடம் சரி மேடம் நல்லது மேடம் நல்லது மேடம் ஆ சரிங்க மேடம் நல்லது மேடம் ரொம்ப நன்றி மேடம் ஆ

சரிங்க மேடம் சாருக்கு எந்த மாரி மேடம் பார்க்குறீங்க சட்டை வேஷ்டி அதேமாதிரி பேண்ட்டு டீஷர்ட்டு சரிங்க மேடம் இடையில போட்டுக்கறதுக்கு எதா டீஷர்ட் மாதிரி எதுவும் இருந்துதுன்னா அதான் புதுசாக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு ஆ இப்போ வந்து ஃபெஸ்டிவ் டைம்ங்கிறதுனால ஆ நிறைய இந்த மாதிரி ப்ராண்டுகளில் வந்து அவங்களே புதுசாக நிறையா ஆடை ரகங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வேட்டி வகைகளில் நிறையா வகைகள் வந்துருக்குது முன்னாடி வந்து இந்த கட்டிக்கிற மாதிரி இருக்கறதுக்கு பதிலாக ஒட்டிக்கோ கட்டிக்கோங்கிற டைப்பு வருந் தெரியுங்களா உங்களுக்கு ராம்ராஜு ஆலயா ஜென்நெக்ஸ்ட்டுன்னு வரும் பார்த்துருக்கீங்களா இப்போ இது அதுலையே வந்து கொஞ்சம் வந்து நிறையா அம்சங்கள் நிறையா சேர்த்து புதுசாக விட்ருக்காங்க ரெண்டு பாக்கெட் வர மாதிரி இருக்கும் முன்னாடி ஒரு பாக்கெட் இருந்துச்சு இப்போ ரெண்டு பாக்கெட்டு இந்த வேட்டிலயே ரெண்டு பாக்கெட் இருக்கும் அதே மாதிரி பெல்ட்டு கில்ட்டு போடுறாங்கன்னா அந்த பெல்ட்டு போடுறதுக்கான இடவெளி அதுவும் விட்ருக்காங்க அது கீழே வந்து இந்த சகதி தூசியெல்லாம் படாமல் இருக்கிறதுக்கு ஜிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க அதை எடுத்து நம்ப மேலே வேட்டியை மடிச்சு கட்டுறப்போ அந்த இடத்துல அது நாட் மாதிரி போட்டுக்கிட்டோம்னா அது அப்டே நிற்கும் ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி வந்துருக்குது அது கொஞ்சம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டாக இருக்கிறதுக்கு சார் பார்க்குறாருன்னா அந்த மாதிரி எடுக்கலாம் இல்லை பழைய மாதிரின்னா பழைய மாதிரி இருக்கிற அந்த பாரம்பரியமான பட்டு ரக வேட்டிகள்லாம் நிறையா வந்துருக்குது அந்த வெள்ளி தங்கம் அதெலாம் வந்து ஜரிகையில் வருது பட்டு ஜரிகையில் அது வேட்டியில் வர்ற மாதிரி அதே மாதிரி கலரு சட்டை வந்து இப்போ சிகப்பு கலர்னா சிகப்பு கலருக்கு ஏற்ற மாதிரியே வந்து கீழே வேட்டியில் வந்து கறை வர்ற மாதிரியெல்லாம் வந்துருக்குது மேடம் நிறையா ரகங்கள் வந்துருக்கு சரிங்க மேடம் நாங்கள் நிறையா எடுத்து வைக்கிறேன் நிறையா வந்துருக்குது எடுத்து வைக்கிறேன்

சரிங்க மேடம் நான் நேரடியாக செக் வர்றது நேர் செக்காக வர்றது அதே மாதிரி க்ராஸ் செக்கு எல்லாமே நிறையா வந்துருக்கு மேடம் ரெண்டு பாக்கெட்டு எல்லாம் ஃபுல் ஹேண்டு வேணுமா உங்களுக்கு ஆஃப் ஹேண்டு வேணுமா சரிங்க மேடம் எல்லாம் ஃபுல் ஹேண்டாக பார்த்து எடுத்து வைக்கிறேன் ஆஃப் ஹேண்டுலயுமே நிறையா நல்லா வந்துருக்கு நீங்கள் வந்து நேரடியாக பார்த்திங்கனா பிடிக்கும்னு நினக்கிறேன் சரிங்க மேடம் சரிங்க மேடம் நன்றி மேடம் நன்றி மேடம் வேறு எதுவும் தகவல் தேவைப்படுதுங்களா மேடம் சரிங்க மேடம் சரிங்க மேடம் நான் மேனேஜர் சார்கிட்ட சொல்லிடுறேன் மேடம் இந்த மாதிரி அடிச்சாங்கன்னு சொல்லிடுறேன் மேடம் நன்றி மேடம் நன்றி